அப்டியாண்ண சரிண்ண சொல்றண்ணா எனக்கு வந்து நான் வந்து பஞ்சாயத்து யூனியன் மிடில்லு ஸ்கூல் மாடூரில் தாண்ணா படிச்சேன் என் கிளாஸ் மெட்டில் வந்து பதினாறு பொண்ணுங்க பதினாறு பசங்க ரொம்ப மிஸ் பண்ணுறன் என் ஃப்ரண்டுங்களான் இருபத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு ஏஜில் இருக்கிறன் என் ஃபிரண்ட்ஸ்ங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு லைஃப் செட்டில்ல இருக்கிறாங்க நான் என் பெஸ்ட் ஃபிரெண்ட் பிரியாவும் மட்டுந்தான் நாங்கள் வீட்டுக்கு தண்ட சோறாக வீட்டில் இருக்கிறோம் எந்த வேலையும் இல்லை ஆனால் நாங்கள் ஜாலியாக எங்கே போனாலும் வெளியில் சுத்தறது ஒரு எப்போ பாரு வீட்டில் ஒன்னாக நான் எங்கள் எங்கள் வீட்டுக்கும் என் ஃபிரண்டு பெஸ்ட் ஃபிரண்டு வீடும் பக்கத்து பக்கத்து வீடு நான் பக்கத்தில் அவங்க வீட்டில் தான் தூங்குவேன் அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வருவாள் நாங்கலாம் கும்பலாக எங்கள் கேங்கோடு சேர்ந்து கிட்டு கிணத்துல குளிக்கிறது கிணத்துல குளித்து முடிச்சிட்டு நாங்கள் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கு அப்றம் மாங்காய் மரத்துக்கு போயிட்டு மாங்காய் பறித்து சாப்பிடுகிட்டு இந்த மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு வயக்காட்டு வயக்காட்டுக்கு போகிறது அங்கே வயலில் நண்டு பிடிச்சுகிட்டு அப்பறம் ஏரிக்கி போயிட்டு மீன் பிடிச்சுகிட்டு அங்கே அப்படியே நாங்கள் ஃபிரண்டோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்பறம் கூட்டான் சோறு ஆக்க போவோம் அவங்கவுங்க வீட்டில் இது இதுன்னு எடுத்துக்கிட்டு கூட்டான் சோறு ஆக்கி சாப்பிட்டுகிட்டு நாங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் என்ஜாய் பண்ணுவோம் எங்கள் லைஃப அவள் எங்கள் ஸ்கூல் ஃபிரண்டுகளை வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறன் என் பெஸ்ட்டு ஃபிரெண்டு இப்போலாம் எங்கள் ஊருலேலாம் எல்லாம் அவங்கவுங்க மேரேஜ்ஜூ பண்ணி எல்லாம் அவங்கவுங்க ஊரில் செட்டில் ஆகிட்டாலுங்க இப்போ எனக்கு என் ஃபிரண்டு பிரியா என் பிரியாக்கு பிரியாக்கு பெஸ்ட்டாக நான் மட்டுந்தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம் அப்பறம் எங்கள் அத்தை பொண்ணு அப்பறம் எங்கள் என் பிரெண்டு ஜான்சி கலை ரம்யா தேவிகா நாங்கள் எப்பவும் ஒன்னாக தான் குரூப்பாக இருப்போம் எங்கேயும் போக மாட்டோம் எல்லாம் ஒன்னாக சாப்புடுறது ஒரே இடத்துலே படுத்து தூங்குறதுன்ட்டு எங்கள் ஜெ எங்க லைஃப் வந்து இப்படி ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதில் எங்கள் என்ஜாய் வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது என் ஃபிரெண்டு நானும் ஏன் ஃபிரெண்டும் டூர்க்கு போனோம் டூர்க்கு போயிட்டு மஹாபலிபுரத்தில் போய் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு பீச்சில் குளித்துகிட்டு அங்கே வந்து ரோட்டு கடையில் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப என் லைஃப் இப்போது ஒரு ஹாப்பியாக போயிட்டு இருக்குது